ஒன்று நல்ல திறமையாக பாடணுனா பயிற்சி தொடர் பயிற்சி பயிச்சிக்கான முயற்சியை தொடர்ந்து செய்யணும் அதில் வருகின்ற ராக தாளங்களை எதோ ராக தாளத்திற்காக மட்டும் பாடாமல் அதனை வந்து உள்ளே லயித்து பாட வேணும் இன்றைக்கு சமூகத்திற்கு எதோ ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்த கூடியதாக உங்கள் பாடலில் எதோ ஒரு உணர்வுகளை அவர்கள் புரிந்து கொள்கிற அளவுக்கு நீங்கள் பாடினிங்கன்னா தான் அந்த பாட்டுக்கும் மரியாதை இந்த கேட்கின்ற நபர்களையும் நாம் மதிக்கிறோம் அப்படினும் இருக்கும்